ஆ வணக்கம்ங்க சொல்லுங்கள் சரிங்க ஆ காட்டலாம்ங்க முன்னாடி முன்னாடி இருக்குது வாங்க போகலாம் என்ன பட்ஜெட்டில் பார்க்குறீங்க ஆ ஓகே ஓகே இது இப்போ இந்த இது எல்ஜி தான் இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி கவரோடு வந்துடும் இப்போ குழந்தைகள்லாம் விளையாண்டாங்கன்னா எதுவும் பிரச்சனை இருக்காது இதில் லீக் ஆகிற தண்ணியும் கீழே போகிறதுக்கு ஒரு ட்ரே கொடுத்துருக்கோம் இது வந்து டபுள் டோர் வருதுங்க இதோட வெலை பார்த்திங்கன்னா நாப்பதாயர ரூவா வருதுங்க உங்களுக்கு ஃபிரீஸிங் குவாலிட்டி எல்லாம் கரெக்டாக இருக்கும் ம் ஒரு இருவதாயர ரூவா ஓகேங்களா ஆ சரி உள்ளே வாங்க சார் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருவதாயர ரூவா வருது எல்ஜி எல்ஜி ஃபிரிட்ஜு தான் வருது இது உள்ளே வந்து உங்களுக்கு ஃபிரீஸிங் கெப்பாசிட்டி நிறையா இருக்குது அது உள்ளே பிளாஸ்டிக்லாம் ஹெவி மெட்டலு அண்ட் அப்புறம் அந்த அந்த நாப்பதாயர ரூவா ஃபிரிட்ஜில் கவர் வந்தது பார்த்தீங்களா அது வந்து இதில் கொஞ்சம் வராது ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷாக்லாம் வராத மாதிரி தான் பண்ணியிருக்கோம் அது குழந்தைங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஃபிரிட்ஜில் வந்து அந்த ஓப்பன் பண்ணுற கீ வந்துடும் அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இப்போ உங்களுக்கு வேறு என்ன பெனிஃபிட்லாம் வேணும் ஓகே சார் எல்லாம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அப்படி எதாவது பிரச்சனைனா வாரண்ட்டி இருக்குது டூ மந்த்ஸு நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் நம்ம கடையில் பார்த்துட்டீங்கன்னா எல்லா ஃபர்னிச்சர்ஸும் இருக்குது டீவி வாஷிங் மிஷின் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு மொபைல் வந்திருக்கு இன்ஃபினிக்ஸ் அந்த மொபைல் இருக்குதுங்க நம்மகிட்டே பாக்குறீங்களா ஓகே ஃபிரிட்ஜில் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது வரும் ஸ்டெப்லைசர் அது இன்னும் உங்களுக்கு கரெண்ட்டை இழுத்துக் கொடுக்கும் பிராண்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்மகிட்டே இப்போ சாம்சங் ஒன்று இருக்குது அது ஒரு டுவென்ட்டி த்ரீ வருது ஆனால் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்ஜியோட கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருக்கும் அதை பார்க்குறீங்களா ஓகேங்க முன்னாடி வர்றீங்களா புக் பண்ணிடலாம் நன்றிங்க ம்